ஜாதி ஜாதி வந்துட்டு எல்லோரையுமே வந்துட்டு டிஸப்பாயிண்ட் பண்ணுறது இப்போ இவங்க வந்துட்டு இந்த ஜாதியில் உள்ளவங்களை இப்படி இந்த ஜாதியில் உள்ளவங்களுக்கு இது இப்படி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பேஸிக்காக உள்ள படிப்புலேருந்து மேலே வரையும் அப்படிதான் வருது இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த சீ எனக்கு இந்த சீட்டு வேணும் அப்படின்னா இந்த ஜாதிக்காரங்களுக்கா அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு இவ்வளோ ஜா இவ்வளோ சீட்டு கிறிஸ்டின் முஸ்லீம் இவங்களுக்குலாம் ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க நம்ப அதுக்குள்ளே தான் தேர்வாக முடியணும் அப்படிங்கிறப்ப சில பேர் சில பேரால் அவ்வளோ அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படிங்கிறப்போ அவ்வளோ தூரம் வர முடியாது ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறது சீட்டு வந்துட்டு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பணம் வாங்குகிறாங்க அப்படி வாங்காமல் இருக்கணும் இப்போ வந்துட்டு பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு பொண்ணுங்க பசங்க அப்படிங்கிறவங்க வந்துட்டு லவ் பண்ணுறாங்க ஆனால் லவ் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த ஜாதி மதம் தெரியிலை லவ் பண்ணிட்டு வீட்டில் சொ வீட்டில் சொல்றப்போ வீட்டில் சொல்றப்போ வந்துட்டு அவங்க பயப்பட்றாங்க அவங்க வேறு ஜாதி பையன் அதனாலே நம்ம கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு வீட்டில் சொல்றனாலே அவங்க வந்துட்டு தப்பான முடிவுகள் எடுக்கிறனால தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க அதுக்கு பேஸிக்காக உள்ளது வந்துட்டு ஜாதி ஜாதிங்கிறது வேண்டாம் ஜாதிங்கிறது வேண்டாம் அது அது இல்லாமல் இருந்தால் நாடு நல் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஜாதி ஜாதிங்கிறதை வந்துட்டு மறந்திடணும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர எல்லோருமே வந்துட்டு ஜாதியை மறந்துவிட்டு ஃப்ரீயாக பழகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஜாதி அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தவங்களை தா ஒருத்தவங்களை தாழ்த்துறது ஒருத்தவங்கள உயர்த்துறது ஹிந்து ஹிந்துக்காரங்கள் வந்துட்டு பெரிய ஜாதி அப்படிங்கிறனால அவங்கள உயர்த்துகிறாங்க மற்ற ஜாதியில் உள்ளவங்களெலாம் கீழே இறக்கிட்டு மற்றவங்கள வெறுக்குறாங்க இதனால் பேச்சு வார்த்தைகள் குறைவாக இருக்குது சண்டைகள் பல வருகிறது கேஸ் எடுக்கிறதுனா கூட இந்த ஜாதிக்காரங்கள் தானே அந்த ஜாதியில் உள்ளவங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தைரியத்தில் அவங்க அதை ஈஸியாக செய்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் யூ ஆல்